எனக்கு பிடித்த ஹீரோனா வந்து அது விஜய் அவர் இப்போ கொஞ்சம் படம் நடிக்கிறதெலாம் கம்மி ஆயிடிச்சு இத்தனை வருஷமாட்டம் அவருடைய மூவினாலே படம்னாலே நான் தான் தே என்னது திரைப்படத்தில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அது எந்த ஒரு படமாக இருந்தாலும் போய் பார்த்துடுவேன் அதேபோல் அவர் நல்லா பண்ணியிருக்காரோ நல்லா பண்ணலையோ ஆனால் அவரை விட எங்களுக்கு வேற யாருமே அல்ட்டிமேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டையும் போடுவேன் ஆனால் இப்போ அரசியல்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இன்னும் நம்ம விஜய் அண்ணா படம் நடிக்க மாட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் என்ன செய் என்றைக்குனாலும் எங்கள் அண்ணே தான் ரொம்ப ஹீரோலையும் சிறந்தது அரசியல்லையும் சிறந்ததுன்னு சொல்லி மாற வேண்டியதான் அப்படி அவரு அரசியலுக்கு வந்தாச்சின்னால் அவருடைய ஓட்டு எங்கள் ஓட்டாகதான் இருக்கும் மக்களுடைய ஓட்டுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்குன்னா அது ஃபஸ்ட்டு எங்கள் ஓட்டு வந்துடும் அதுவும் இல்லாமல் அவர் நடித்த எல்லா படத்திலையுமே அவர் வந்து ஒரு சாஃப்ட்டு கேரக்ட்டராகவும் நடிச்சிருக்கார் எல்லாத்திலைமே அவர் ஒரு பெஸ்ட்டாகதான் இருப்பார் எ என்றைக்குமே எனக்கு அவர் ஸ்பெஷலு தான் அதேபோல் எல்லா ஒரு மூவியுமே அதில் வந்து ஒரு ஹைலைட்டிங்காகதான் இருக்கும் சீன்ஸ் எல்லாமே அவர் நடித்தது எல்லாமே திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி பார்த்தாலுமே அலுக்காது இப்போ கில்லி ரீசண்டாக ஓடுச்சி அந்த கில்லி படத்திலலாம் வந்து திரும்பியும் போடுறதுக்கு இன்னும் போடுவீங்களா அப்படிதான் கேட்கணுன்னு தோணுது ஆனால் எங்களுக்கு கொஞ்ச நாள்தான் டைம் தந்து திரைப்படத்திலலாம் போட்டாங்கள் ஆனால் இன்னும் ஒரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடுனாலும் அந்த படம் ஓடதான் செய்யும் நாங்களாம் மக்கள் எல்லாரும் போய் பார்க்கதான் செய்வோம் அதுபோல் ஹிட்டான பாடலும் இல்லை அவர் போல் ஒரு ஆக்ஷனான ஹீரோவும் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவோம் அவர் வந்து நல்லா அல்ட்டிமேட்டாக நடிப்பார் ஒரு நேச்சுரல் லுக்காட்டம் தான் நடிப்பார் எப்பவுமே அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது ஏதோ ஒரு இயற்கையாகவே யார்கிட்டையோ பேசுகிற போலயே தான் நடிப்பார் அவருக்கிட்ட இருந்து நிறைய பேர் கற்றுக்கிறது சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அவருடைய டான்ஸு அவருடைய பேச்சு அவர் சொல்கிற அட்வைஸு அதெல்லாம் வச்சு ரொம்ப அல்ட்டிமேட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப்லலாம் சும்மா சும்மா சும்மா ஒவ்வொரு ஆளையும் பற்றி பேசுகிறதுல நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது விஜய் அண்ணா கூட ஸ்பீச் தான் அவர் உண்மையாகவே நல்ல மனுஷன் இன்னும் எங்களுக்கு ஏழேலு ஜென்மம் வந்தாலும் அவர மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்குமான்னு கேட்டால் எங்களுக்கு அதுக்கு விடை தெரியவில்லை ஆனால் உண்மையாகவே நல்ல ஒரு மனுஷன் அவரை மாதிரி நான் அடுத்த எல்லா ஜென்ரேஷனுக்கும் அதே மாதிரி ஒரு அண்ணா வந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் விஜய் அண்ணா மாதிரி வரவே வராது